ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் நான் இந்த தோட்டம் மல்லி தோட்டலாம் வச்சிக்கிறேன் மேடம் உங்களுக்கு டெய்லி ஒரு கிலோ ரெண்டு கிலோ பூவு கொடுக்குறேன் மேடம் அது என்ன ரேடில் எடுப்பீங்க என்னான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சரி மேடம் அப்படிங்களா ஆ சரி என்னென்னா உங்களுக்கு இந்த மல்லிப்பூ போட்றோம் இன்னும் வேறு என்ன பூ தேவைப்படும் உங்களுக்கு சாமன் சம்மந்தி பூ அது இருக்கு

ஹலோ மேடம் ஹலோ ஹலோ ஆ ஆ சம்மந்தி பூ இருக்குது அப்புறோம் ரோஜா பூ இருக்குது டெய்லி ஒரு அ டெய்லி ஒரு அரை கிலோ கொடுப்பேன் மேடம் ஆ வாங்கி அது என்னா ரேட்டுக்கு போடுவிங்க மேடம் சம்மந்தி பூ

ஓகே ரா ரோஜா பூவு ஆ ஆ ஆ ஏ வே பார்த்து பார்த்து சொல்லுங்கள் என்னா கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் மேடம் ஆ டெய்லி தேவைப்படுமா மேடம் ஒரு நாளைக்கு இது மல்லிப்பூ வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வரும் ஆ சம் சம்மந்தி ஆ ச சம்ம சம்மங்கி பூ வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ வரும் ரோஜா பூ வந்து அது ஒரு முக்கா கிலோ இல்லை அரை கிலோ வரும் மேடம் ஒவ்வொரு நாளைக்கு ஆ ஆ சரிம்மா சரி மேடம் ரோஜா

ஆ ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் ஆ பாய் பாய் பாய் பாய்